முன்னாடி உள்ள காலத்தில் தான் படையெடுத்து வந்து தமிழர் வாழ்க்கை முறையில இருந்தது இப்போ வந்து அந்தமாதிரி இல்லை முன்னாடி உள்ள காலத்தில் தான் அரசர் ஆட்சி இருந்தது அந்த டைம்ல வந்து விஜயநகர் ஆட்சி ஆற்காடு நவாப் திப்பு சுல்தான் போன்றவர்களின் ஆட்சியெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது வந்து என்னோடய சோஷியல் புக்ல வந்து நான் வந்து படித்த ஞாபகம் தான் எனக்கு சிப்பு திப்பு சுல்தான் வந்து ஒவ்வொரு ஒருத்தராக ஆட்சி பண்ண முறைகள் அதெல்லாம் பற்றிதான் நான் அதில்தான் படிச்சிருக்கேன் இப்போது உள்ள நாட்டு நடப்புலாம் வந்து சிஎம் பிஎம்ங்குற இருக்கிற மாதிரி முன்னாடி உள்ள காலங்கள்லாம் மன்னராட்சி மன்னர் என்ன சொல்லுகிறாங்களோ அதை கேட்டு தான் மக்கள் வந்து நடக்கணும் அதுபடி தான் எல்லாருமே நடந்துட்டு இருந்தாங்கள் அவங்க அவங்க வம்சா வழியில உள்ளவங்களே தான் மறுபடியும் மறுபடியும் தலைவராகவே இருந்துகிட்ருப்பாங்க இதை வந்து சொல்ல போனோம்னா அந்த பாகுபலி படம் மாரி மன்னர் ஆட்சி அதுதான் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு தோணுது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி மன்னர் ஆட்சினால் என்னன்னே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு நானே வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கம் போது சவன்த்து எயித்து படிக்கும் போதுதான் நான் வந்து இந்த மன்னர் ஆட்சிலாம் வந்து புக்ல படிச்சது அது அப்புறம் எங்கள் பாட்டியும் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க மன்னர் ஆட்சிக்குள்ள கதை எல்லாம் திப்பு சுல்தான் வந்து ஆண்டது அவங்க இருக்கும்போது வந்து பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் அவங்களுக்கு இருந்ததாகவும் அவங்க இருந்த இடத்த வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்ததாகவும் எவ்வளோ பெரிய பத்மநாபபுரம் பேலஸ் இருக்க அதை வந்து ஏதோ ஒரு அரசர் வாழ்ந்ததாகவும் அதை வந்து கவர்மெண்ட் இப்போ எடுத்து வந்து நல்லபடியாக வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸா மாற்றி வச்சிருக்காங்கள் விஜயநகர அர அரசன்லாம் வந்து என்ன பண்ணாங்கள் அதாவது எனக்கு சரியாக தெரியலை